ஹலோ ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் ஆ ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் சார் ஆ நல்லா தான் சார் போய்ட்டு இருக்கு ஆ சொல்லுங்கள் சார் லைனில் தானே இருக்கீங்க ஆ கேட்குது சார் கேட்குது சார்

சார் இங்கே ஜல்லி மிஷின் எல்லாம் வந்து ஜல்லி மிஷின் இருக்குல்ல சார் ஒரு ரெண்டு மிஷின் ரெண்டு மிஷின் வந்து உடஞ்சுருச்சு சார் சார் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹெவி ஒர்க்கு ஆனதுனால இதாக ஆயிருச்சு சார் மிஷின் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சு சார் அது வாங்கணும் சார் நெக்ஸ்ட்டு ஆ ஓகே சார் இந்த சிமெண்ட்டு வேறு காலி ஆவப்போது இன்னக்கு ஒரு நாலு இல்லைன்னா நாளைக்கு மேக்ஸிமம் நாளைக்கு வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும் ஆ சிமெண்ட்டு சார் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆ ஓகே சார் நிறைய பேர் இங்கே கீழ விழுந்து நிறைய பேருக்கு அடிபடுது சார் கொஞ்சம் ஹெல்மட்டு வேணும் அதேமாதிரி இந்த சேஃப் ஜக்கெட்டு வேணும் நிறைய இந்த செ ஆ சார் சார் இந்த செங்கல் கூட வேணும் சார் ஆ சார் நைட்டுக்குள்ளே வந்தால் தான் சார் நாளைக்கு பண்ணமுடியும் ஆ அதெல்லாம் கரெக்ட்டாக தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதேமாரி கொஞ்சம் கீழ வேலை செய்யற அந்த மேஸ்த்திரி அவங்க சித்தால் அவங்களுக்குலாம் காசு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க சார் அவங்க டே நைட்டு ஒர்க் பண்ணுறாங்க அதான் சார் அவங்க நேற்று முன்தா நேற்று என்னாண்ட வந்து சண்டை போடுறாங்க சார் இதுமாரி வேலை மட்டும் வேலை மட்டும் நிறையா வாங்குறிங்க பேமண்ட்டு கம்மியாக தான் கொடுக்கிறாங்கன்றாங்க அதான் ஒரு ஒரு அதான் சார் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நூறு இரநூறுவா மேக்ஸிமம் கொடுத்தா போதும் சார் இன்க்ரீஸ் பண்ணி ஆ ஓகே சார் வேறு எதனா பண்ணுமா சார்

வேறு எதனா பண்ணுமா சார் நீங்களே வந்து சைட்டை டேரக்ட்டாக விசிட் பண்ணிவிடுங்க சார் ஆ இதோ பண்ணிக்கின்னே இருக்கானுங்க சார் இப்போ தான் சொன்னேன் இப்போ தான் ரெடி பண்ணிருக்கானுங்க சார் பண்ணிரலாம் சார் இன்னும் எவ்வளளோ நாள் டயமு கொடுத்துருக்காங்க சார் முடிக்க முடிச்சுரலாம் சார் முடிச்சுரலாம் சார் நீங்கள் அந்த பொருள் எல்லாம் மட்டும் இன்னக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா முடிச்சுரலாம் இன்னைக்குள்ளே அமுச்சுவிட்டா கொஞ்ச நல்லா இருக்கும் சார் அப்போ தான் நீங்கள் சொன்ன டேட்டுக்குள்ளே முடிக்க முடியும் ஆ ஓகே சார் ஓகே சார் நான் என்ன என்ன தேவையோ எல்லாம் வாட்ஸப்பில் மெசேஜ் பண்ணிர்ரேன் சார் ஓகே சார் சார் வைங்க சார் ஓகே சார் தேங்க் யூ